எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதும் பிடிக்கும் அதை மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்க சா அதை டேஸ்ட் பண்ணி அது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு பிடிக்கும் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உணவு வந்துட்டு சமைக்க ட்ரை பண்ணுவேன் யூட்யூப்பில் பார்ப்பேன் அப்புறம் வந்துட்டு குக்கிங் ஷோ நிறைய பார்ப்பேன் அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு செலவு பண்ண க கவலையே பட மாட்டாங்க அதனால எங்கள் அம்மாகிட்ட எந்த பொருள் கேட்டாலும் எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க அதனால நான் வந்து செய்வேன் எது செஞ்சாலும் அதில் ஒரு ட்ரிக்கோடு செய்வேன் அதில் என்ன யூஸ் பண்ணேன் அப்படினு யாருக்குமே சொல்ல மாட்டேன் இப்போது சொல்லப் போனிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு தோசை மாவு எடுத்துக்கிறீங்க சப்போஸ் தோசை வரலை அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா தோசை வேணும் அப்படின்னா அதில் ஒரே ஒரு எக்கு அதை போட்டு நல்லா கலந்து தோசை ஊற்றினீங்கன்னா தோசை வந்துட்டு அந்த ஸ்மெ எக்கோடய ஸ்மெல்லும் வராது தோசையும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் எல்லாேரும் கேட்பாங்க எப்புடிறி நீ ஊற்றுற தோசை மட்டும் புசு புசுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அந்த தோசை வந்துட்டு பிஞ்சுட்டும் போகாது நல்லா சேஃப்பாக வரும் சாப்பிடும்போது நல்லா மெது மெதுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுவேன் இதை பார்க்கும்போது எல்லாேருமே கேட்பாங்க என்ன பண்ணுற எது எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சா சாம்பார் சாம்பார் வந்து நான் தண்ணியாக தான் வைப்பேன் திக்காக வைக்கிற சாம்பார் எனக்கு பிடிக்காது ஆனால் நான் தண்ணியாக தான் வைப்பேன் அது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேரும் கேட்பாங்க தண்ணியாக வச்சுருக்க ஆனால் சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே எப்படி அப்படின்னு சொல்லிக் கேட்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னால் பெருங்காயம் ஆஸ்யூஷ்வலாக யூஸ் பண்ணுவாங்க நான் பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் பெருஞ்ஜீரகத்தூள் இதெல்லாம் பொடியாக நு இ வச்சுருப்பேன் தூளாக வச்சுருப்பேன் அந்த தூளெலாம் போ போடுவேன் நான் பச்சை மிளகா போடுவேன் காரத்துக்கு மிளகாத்தூளு யூஸ் பண்ண மாட்டேன் அப்போ வந்து ஒ காய் வந்து பார்த்திங்கன்னா காயோடய காமிபினேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ முருங்கக்காய் மாங்காய் பலாக்கொட்ட இந்த மாதிரியும் கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கக்காய் இந்த மாதிரி நிறைய காய் வந்து கலவைக் காய் நிறைய போட்டு சாம்பார் வைப்பேன் அதில் கண்டிப்பாக வந்து கொத்தமல்லி அதெலாம் போட்டு அப்படியே ஃப்ளேவரை தூவிவிட்டுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிரியாணி பிரியாணி செய்யும்போது அதுலேயும் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுகிறம்போதும் இல்லாமல் மிளகு சீரகம் பெருஞ்ஜீரகம் இதை வந்து தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிப்பேன் நம்ம என்ன தான் எக்செஸ்ஸாக மசாலா யூஸ் பண்ணிணாலும் இது வந்து நாங்கள் இந்த மசாலா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிணாலும் நாங்கள் வந்து நேச்சராகவே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து போட்டு பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நெய் போடுறது முந்திரி போடுறது அப்புறம் வந்துட்டு பால் அது பால் சேர்த்தாலே ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு இப்போ ஒரு ஸ்வீட் செய்கிறது பால் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்து கொஞ்சோன்டு பால் சேர்த்துப்பேன் அந்த பால் ஃப்ளேவரே தெரியாத அளவுக்கு பாலோ இல்லை பால் பவுட்ரோ சேர்த்துப்பேன் அதெலாம் வந்து உணவில் ரொம்ப கூடுதல் சுவையை கொடுக்கும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறோம் அப்படினு மற்றவங்கள கன்ஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இப்போது மீன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மீன் செய்கிறோம் அதில் எல்லாேரும் என்ன பண்ணுவாங்க தனி மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் போட்டு பிரட்டி வைப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னால் தனி மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சோன்டு அம் கொஞ்சோன்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரே ஒரு பல் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு ஏன்னால் பச்சை மிளகாய் காரத்துக்காகவும் காரத்தூளும் போடுவோம் பச்சை மிளகாயும் போடுவோம் அப்புறம் ஒரு வெங்காயம் கொஞ்சோன்டு தேங்காய் பெருஞ்ஜீரகம் இதெல்லாம் வைச்சு அரைச்சி அந்த மசாலாவோடு மிக்ஸ் அப் பண்ணி மீனில் நல்லா போட்டு இது பண்ணி மீனில் இது பண்ணணும் ஃப்ரை பண்ணி எடுப்போம் எ அதனால் மீனோடய ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் எல்லாேரும் என்ன பண்ணுற மீன் நீ வறுத்தால் மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கும்போது மட்டனில் மட்டனுடையே சேர்த்து மட் உப்பு இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு காரத்தூள் அப்புறம் வந்துட்டு கடலப் பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு வேக வச்சுர்ணும் ஏன்னால் எல்லாேருமே வெறும் இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு வெறும் இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு கறி உப்பு இது மட்டும் தான் போட்டு வேக வைப்பாங்க ஏன்னால் சூப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரேவிக்கு என்னவோ அதிலே க கறியில் காரம் உப்பு எல்லாம் ஊறணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சுருவேன் அதனால க பார்த்திங்கன்னா கறிக் கொழம்பு வந்து கறியில் உப்பு காரம் எல்லாமே இறங்கிருக்கும் அது ஒரு ட் ஒரு டேஸ்ட்டு ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு உணவு செய்யும்போதும் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் சேர்க்கும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டையும் கொடுக்கும் அது வந்துட்டு மற்றவங்கள விட நம்மளை தனியாக காமிக்கும் அதை நான் இது மாதிரி விஷயங்கள என்னோடய சமையலில் நான் பயன்படுத்துவேன்